ஹலோ யார் ஆமாம்மா சொல்லுங்க நீங்கள் யார் சரிம்மா சரிம்மா வாங்கிக்கலாமா நீங்கள் மல்லிகைப் பூ எவ்வளோ ரேட்டுக்கு கொடுப்பீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ நூறு ரூபானா கட்டுபடி ஆகாதும்மா வியாபாரத்துக்கெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுத்தீங்கனா நல்லாயிருக்கும் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கு போட்டு கொடுங்க நான் எல்லா பூவையும் நானே எடுத்துக்கிறேன் சரிம்மா டெய்லி நானே வந்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட மல்லிகைப்பூ தவிர வேறு ஏதாவது பூ இருக்குமாம்மா அது ஒரு கிலோ எவ்வளோ ரேட்மா போகும் பெருசாகதான் இருக்கும் நீங்கள் தோட்டத்தில் தானம்மா பூக்குது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கனா எல்லாப் பூவையும் நானே எடுத்துப்பேன் டெய்லி நானே வந்து வாங்கிப்பேன் சரிம்மா அப்போ நான் நானே வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிறேம்மா சரிங்கம்மா வந்துடுறேம்மா